பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஏழு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று